நான் படிக்கும் போது அந்த அனுமன் சீதை அந்த அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து ராமன் ராமன் மனைவி சீதையை வந்து கடத்தின்னு போய்விட்டாங்க அப்போது அனுமனை தேடுறத்துக்கு அனுப்புகிறாங்க காட்டுக்கு அப்போ வந்து அனுமன் வந்து சீதையை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து தன்னுடைய ராமன் கிட்டே வந்து சொல்லும்போது அவர் வந்து எந்த வித கதைகளை வளர்த்தாமல் அந்த ராமன் சந்தோஷப் படுறத்துக்காக முதல் வார்த்தை கண்டேன் சீதையைன்னு சொல்லி சொல்வாரு அப்போ நாங்கள் அதெல்லாம் படிக்கும் போது எங்களுக்கு அது அரையாண்டு முழாண்டுலலாம் வரும் கண்டேன் சீதையை இடம் சுட்டி பொருள் விளக்குகன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் அதை கதையாக எழுதுனோம்னா எங்களுக்கு பத்து மார்க் கொடுப்பாங்க அதால் எனக்கு அந்த கதை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்